ம் நீர்நிலைகள் வற்றிப் போனால் அதில் இருக்கற பறவைகள் மட்டும் பிரச்சினை ஆகாது அதை சுற்றி இருக்கிறது தான் பிரச்சினையாகும் இது முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சினையா இருக்குது ம் நீர்நிலை வற்றதுக்கு காரணம் என்னென்னா மழை வந்து கம்மியாக பெய்கிறதுனாலும் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றத்துனால் உண்டாகிற சூழல்னால் தான் நீர் வந்து வற்றி போகுது அதிக அளவில் கு குடிநீர் தேவை ம் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் விவசாய பயன்பாட்டுக்காக நீர் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து மண்ணை வந்து அதிகமாக தோண்டி தோண்டி நீரே இல்லாமல் பண்ணிடுறாங்க ம் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகள் ஏற்படும் மாசுனால் நிறையா பிரச்சின வந்து உண்டாகுது ம் நீர் நிலையில் வந்து ரசாயனம் கலக்கிறதுனால பறவைகளும் மீன்களும் மீன்களும் வந்து அதில் தீங்கு அடைஞ்சு நிறைய மீன் பறவைலாம் வந்து செத்துப்போகுது அதனால் நெக்ஸ்ட்டு பறவை அழிகிறதுக்கு என் பறவை அழியாமல் இருக்க தடுக்க என்ன வழின்னால் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க சட்டங்களை கொண்டு வ கொண்டு வரணும் மரஸ் மக்களும் அரசும் சேர்ந்து செயல்பட்டால் வந்து இதை தடுக்க முடியும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி இல்லாத டைமில் வந்து அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தண்ணி வந்து அன்வான்டடாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது பறவைகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அழிக்கக்கூடாது மரத்தெல்லாம் வெட்டாமல் நம்ம வந்து இன்னும் நிறையா வந்து மரத்தை வந்து வைச்சா நமக்கும் நல்லது பறவைக்கும் நல்லது அதுக்கப்புறம் விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்த வேணும் பள்ளிகளில் போய்விட்டு சமூகத்துலேயும் சரி விழிப்புணர்வெல்லாம் இது பண்ணணும் இந்த மாதிரி மரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு உணவும் இருப் இரு இருப்பிடமும் கிடைக்க மரங்கள் வந்து இருக்கணும்